ஹலோ அண்ணா ராஜா மெக்கானிக்கா ஆ ஆ விழுப்புரத்திலிருந்து பேசுகிறேண்ணே சேகர் அண்ணன் உங்கள் நம்பர் கொடுத்தாரு காரில்தாண்ண கொஞ்சம் பிரச்சனை செல்ஃப் எடுக்க மாட்டேங்கிது திடீர் திடீர்னு அப்புறம் இறங்கி தள்ளி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குண்ணே என்ன பிரச்சனைனு தெரியிலை திடீர்னு ஏசியும் அந்த டைமில் ஒர்க் ஆக மாட்டேங்கிது இல்லைண்ண இதுதான் பிரச்சனை ஹெட் லைட் அப்புறம் விட்டு விட்டு எரிகிற மாதிரி இருக்குது அதுதான் பே பேட்ரி ஏதா பிரச்சினையா இருக்குமோனு ஒரு டவுட்டு சரிண்ணே சரிண்ணே இல்லை இல்லை ஒரு ஒரு நாலு வருஷம்தாண்ணே ஆகிருக்கும் பேட்ரி வாங்கி கூட ஆறு வருஷம் வரும் தான் சொல்லி அனுப்பினாங்க அதனால் தான் பேட்ரியா பேட்ரி பிரச்சனையாக இருக்காதோன்னு நெனைச்சேன் ஓகே ஓகே ஓகே ஆமாண்ணே ஒரு ஃபோர் இயர்ஸ்தாண்ண ஆகுது சரி சரி சரி சரிண்ணே இப்போ மாற்றணும்னா எவ்வளோண்ண ஆகும் பேட்ரி புதுசா போடணும்னா சிக்ஸ் தௌசண்ட் சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே ஓகே ஓகே ஓகே ஓகே நீங்கள் வருவீங்களா இல்லை காரை எடுத்துகிட்டு வரணுமாண்ணே ம் சரிண்ணே சரிண்ணே அப்படியே என்ன என்ன ஃபால்ட்டு எல்லாத்தையுமே பார்த்து செக் பண்ணி கொடுத்துருங்க சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே சரி சரிண்ணே எது பெஸ்ட்டோ பார்த்து பண்ணிக் கொடுங்க எப்போ நாளைக்கு எடுத்துகிட்டு வரட்டுமா காரை சரிண்ணே ஒரு காலையில் ஒரு பத்து மணிக்கு எடுத்துகிட்டு வந்துடறேண்ணே சரிண்ணே பிரிட்ஜு கீழே தானே கடை உங்களுது ஆ சரி சரிண்ணே சரிண்ணே சரி நன்றிண்ணே ம்